தமிழ் வளந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனால் ஒரு பக்கத்தில் அழிந்து கொண்டே தான் இருக்கிறது இப்போ ஸ்கூல்லேல்லாம் பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ்னு சொல்லி தனியாக வச்சுருக்காங்க ஆனால் அதில் வந்து தமிழ் பாடமே இருக்க மாட்டேங்கிது ஆனால் இருந்தாலும் இப்போ மொபைலே இப்போ ஆண்ட்ராய்டு மொபைலே இப்போ தமிழில் வர மாதிரிலாம் இருக்குது ஆனால் கல்வி மையத்தில் வந்து ஏன் இப்போ தமிழ் வந்து புகுத்த மாட்டேறாங்கன்னு தெரிய மாட்டேங்கிது ஏன் அதை ஏன் ஒதுக்குகிறாங்க அதை ஏன் நிரா நிராகரிக்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்கிது ஒரு பக்கத்தில் அதோடய வளர்ச்சி அதிகமாக இருந்தாலும் அதை முடக்குகிறதுக்கான வேலையும் ஒரு பக்கத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஹிந்தி கிளாஸ் வைக்கிறாங்க இங்கிலீஷ் கிளாஸ் வைக்கிறாங்க ஆனால் தமிழ் கிளாஸ் மட்டும் யாரும் வைக்கமாட்றாங்க எப்போ சிபிஎஸ்சிங்கிறது வந்து தமிழ் வந்து கட்டாயம் கட்டாயம் ஆக்கணும் இது வந்து கவர்மெண்டு தான் இது வந்து ரூல்ஸ் வைக்கணும்